எனக்குப் பிடிச்ச பைக்கு ஆர் ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ்வில் போகணுன்னாவே தனி சுகம் தான் நான் படுத்துக்கிட்டு ஓட்டணும் சூப்பராக இருக்கும் ஆர் ஒன் ஃபைவ்வில் போனால் அதுவும் பின்னாடி நம்ம ஒய்ஃப் வச்சுட்டு கூட்டிகிட்டுப் போனால் நல்லா ஜாலியாக இருக்கும் அப்புறம் எனக்குப் பிடித்த பைக்கு ஆர் ஒன் ஃபைவ் தான் என் கனவே ஆர் ஒன் ஃபைவ் தான் இப்போ நான் சும்மா இப்போ வெச்சுருக்குற பைக்கு என்எஸ்ஸு அதை கொடுத்துட்டு விற்றுட்டு மறுபடி ஒரு புது வண்டி ஒன்று எடுக்கணும் என் கனவு பெரிய கனவாக இருக்குது ஆர் ஒன் ஃபைவ் வாங்கியே ஆகணும் வாங்கியே ஆகணும்னு ஒரு ஐடியா ஒரு கனவில் இருக்கிறேன் ஆர் ஒன் ஃபைவ் கிடைச்சா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் அது தான் வசதி அது அதிகமான பைக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் மட்டும் தான் அதை விட்டால் கவாசாகி பைக்கு ஒன்றரை கோடி அது மேலையும் ஆசைதான் அவ்வளோக்கு பெரிய ஆசைல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆர் ஒன் ஃபைவ் மேலே மட்டும் தான் ஆசை வச்சுருக்குறேன் அது எனக்கு ஆர் ஒன் ஃபைவ் டென்த்தில் இருந்தே ஆசை ஆர் ஒன் ஃபைவ் எடுக்கணும் ஆர் ஒன் ஃபைவ் எடுக்கணும்னு இன்றையோட நால்ரை வருஷம் ஆகுது என்னால் அதை இன்னும் எடுக்க முடியல